பொங்கல் பண்டிகை அன்றைக்கி காலையில் வந்து வெண்பொங்கல் சர்க்கர பொங்கல் அப்புறம் எல்லா காய்கறியும் வச்சு ஒரு கூட்டு மாதிரி பண்ணுவோம் அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அது பொங்கல் கா பொங்கல் அன்றைக்கி மட்டுந்தான் பண்ணுவோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி எல்லா நான்வெஜ்ஜுமே எடுப்போம் சிக்கன் ஃபிஷ்ஷு மட்டனு நண்டு இறா காடை இந்த மாதிரி எல்லா நான்வெஜ்ஜும் எடுத்து காலையில் வந்து மட்டன் சூப் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை எறா வறுவல் நண்டு தொக்கு இந்த மாதிரி செய்வேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் காணும் பொங்கல் அன்றைக்கி எல்லாமே வெஜ்ஜாக தான் இருக்கும் வெரைட்டி ரைஸாக செய்வேன் புளியோதர லெமன் ரைஸு தக்காளி சாதம் இந்த மாதிரி செய்வோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபாவளி தீபாவளினாலே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும் முறுக்கு பிழியிறது அதிரசம் செய்கிறது சீடை போடுறது அதுக்கப்புறம் ரவா லட்டு சீனி உருண்டை இந்த மாதிரிலாம் செய்வேன் இந்த மாதிரி பண்டிகைன்னாவே ஒரே ஜாலியாக தான் இருக்கும்